ஏழு மூனு இரண்டாயிரம் இருபத்தியாறு ரெண்டு ரெண்டாயிரத்து நான்கு பத்து ஏழு இரண்டாயிரத்து பதினைச்சு பதினைச்சு எட்டு ரெண்டாயிரத்து பதினேழு பத்து ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு